உங்கள் சமூகத்தில் உள்ள கிராமப்புற மக்களுக்கான போக்குவரத்து மற்றும் விரு பயண விருப்பங்களை மேம்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டுருக்காங்க எடுக்கப்படலாம் என்று நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னால் போக்குவரத்துங்குறது வந்து கிராமப்புறங்களில் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ஏன்னால் ஒரு இடத்துல இருக்குற விளைவிக்க கிராமப்புறங்களை பொறுத்தவரைக்கும் விளைவிக்கக்கூடிய பொருட்களை விளைப்பொருட்களை வந்து சந்தைப்படுத்துகிறதுக்கும் சந்தையில் போய் அதை விற்பனை பண்ணுறத்துக்கும் போக்குவரத்து தான் சார்ந்துருக்காங்க பொறிவா சாலைகளை தான் சார்ந்தும் சாலை போக்குவரத்தை தான் சார்ந்துருப்பாங்கள் கிராமப்புற சாலைகளில் போக்குவரத்தை மேம்படுத்தணுன்னா பயணங்களை அந்த ஒரு சில சாலைகள் வந்து ச ஒரு சில பகுதிகளில் வந்து குண்டும் குழியுமாகவும் மேடு பள்ளங்கள் நிறைந்தும் காணப்படும் அந்த மாதிரியான சாலைகள் இருக்கும்போது நேர விரையமாகிறது ஒரு நேரத்துக்குள்ள சந்தைகளில் போய் அதை விற்பனைப்படுத்த முடியாத அளவுக்கு நேர விரையமாகிடும் அதனால் கொஞ்சம் நேரம் நேரம் கடக்குறதுனால இப்போது இந்த விளைவிச்ச விளைப்பொருள்களுக்கும் அந்த விளைவித்தவருக்கும் வந்து இழப்பு ஏற்பட்டுறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு எட்டு மணி ஏழு மணிக்கெலாம் ஒரு பொருளை சந்தைப்படுத்த நாங்கள் கிளம்பணுன்னா காலையில் ஒரு ஆறு ம அஞ்சு மணி ஆறு மணிக்குலாம் நாங்கள் கிளம்பிட்ணும் ஸோ அதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நாங்கள் அப்பையே நாங்கள் கிளம்புனாலும் சாலை போ சாலைகள் சரியா இல்லாததுனால் எங்களுக்கு வந்து நேரம் கடந்துருது எட்டு மணிக்கு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு இருக்க வேண்டிய இடத்துல ஒம்பது மணிக்கு மேலே போகும்போது வாங்கக்கூடிய நுகர்வோர் வந்து கம்மி ஆகிடுவாங்க விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்கள் இருக்கிறாந்தாலும் வாங்கக்கூடிய நபர்கள் வந்து குறைஞ்சி குறையக் கூடிய நிலைமை ஏற்பட்டுரும் ஸோ அதனால் இழப்பு ஏற்பட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ சாலை போக்குவரத்தை கொஞ்சம் சரி செய்யணுன்னா நல்லா தார் சாலைகள் சிமிண்ட்டு சாலைகள் அமைக்கணும் தெருக்களை பொறுத்தவரைக்கும் சிமிண்ட்டு சாலைகள் அமைச்சும் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய அந்த செய்யக்கூடிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற சாலைகள் வந்து தார் சாலைகள் அமைச்சு கொடுத்தாங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப நல்லதாவும் இருக்கும் அப்புறம் வந்து நே தா சாலை போக்குவரத்தை பொறுத்தவரைக்கும் விளைவிக்கும் விளைப்பொருளை வந்து சந்தைப்படுத்துகிறது சொல்லியாச்சு அப்புறம் வந்து போக்குவரத்து மூலிமா தான் நாங்கள் எங்க வ வயலில் விளைவிக்கக்கூடிய நெல் பயிர்களை வந்து ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மோசமான சாலைகள்னால் இருக்கலாம் ஆனால் க நேரடிநெல் கொள்முதல் நிலையம் அப்புறம் டிஎன்சில கொண்டுட்டு போய் நாங்கள் சேர்த்துருவோம் ஸோ சாலை போக்குவரத்து அதுங்கிறது கிராமத்தில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று அதை வந்து எப்போவுமே அது சாலைகள் வந்து நல்ல விதமாவும் நல்லா பராமரிப்போடையும் இருந்துச்சுன்னாலே நல்லா ஒரு விவசாயிகளுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் ஊன்றுகோலாக இருக்கும் தேவைப்படுற பூச்சிக்கொல்லி மருந்துகளாக இருக்கட்டும் விதைகளாக இருக்கட்டும் யூரியா டிஏபி போன்ற உரங்களாக இருக்கட்டும் சாணவாய் சாண உரங்கள் இதெல்லாமே நாங்கள் எடுத்துட்டு வந்து வயலில் கொட்டுறதுக்கு சாலை போக்குவரத்தும் போக்குவரத்து தான் மிகப்பெரிய அளவில் கிராமப்புறங்களில் உதவி பண்ணிக்கிட்டுருக்கு ஸோ அது நல்ல விதத்தில் இருந்துச்சுன்னாலே எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாவும் கிராமப்புற விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப நன் நல்லதை தரக்கூடியதாவும் இருக்கும்